நான் காட்டில் அதிகமாக உட் பேக்கர்னு சொல்கிற காட்டுப் பறவை ஒரு மரத்தை துளை போடுகிறத தொலைவில் இருந்து பார்த்திருக்கேன் ஏன்னால் கிட்டே போனால் பயந்து ஓடிவிடும் அந்த மரங்கொத்தி வந்து ஒரு மரத்தை துளை போடும் போது அழகாக இருக்கும் டொக்கு டொக்கு டொக்குனு சத்தம் கேட்கும் அது பார்க்கும் போது அழகாக இருக்கும் அது மூக்கும் அழகாக நீட்டாக இருக்கும் பறவையும் அழகாக இருக்கும் அந்த பிரவுனு புளு ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வயலில் நான் பாரம்பரிய பறவையை பார்த்திருக்கேன் கொக்கு நாரை எல்லாம் வயலில் நிறைய பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒற்ற வகை ஸ்பயர் பார்க்கலாம் இது எல்லாமே பசுமையான நிலத்துல தான் அதிகமாக இருக்கும்